நிஜமாகவே சொல்லுறங்க எனக்கு இருக்கிற ஸ்க்ரிப்ட்டுல்லே இதோ இந்த ஸ்க்ரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒவ்வொரு செடி வச்சிட்டு ரொம்ப ஆசையாக இருப்பேன் அது எப்படி வளர்ந்துருக்கு எப்படி எப்படிலாம் பூ பூக்குது எனக்கு செடின்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு செடின்னா அவ்வளோ உயிரே ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷ்யம் என்ன அப்படின்னா அந்த செடியை நட்டுவிட்டமா அடுத்த நாள் நான் டெய்லி போய் பார்ப்பேன் டெய்லி தண்ணி ஊற்றுவேன் எவ்வளோ ஸ்டேஜ் வளர்ந்துருக்கு அடுத்தது எப்போ பூ வைக்கும் அதோடைய இது எப்படி வேர் பிடிச்சிடுச்சா நிரந் நிரந்தரமா வளருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் அது பூத்து குலுங்கும்போதே என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எதையோ பெரிய அளவில் சாதிச்சிவிட்ட மாதிரி நான் நினைப்பேன் ஒவ்வொரு செடி வச்சி இப்போ கூட நான் ரெண்டு செடி வச்சிருக்கேன் அது டெய்லி போய் தண்ணி ஊற்றிட்டு டெய்லி நான் போய் போய் பார்த்துட்டு வருவேன் எதாவது துளிர் விட்டுருக்கா எதாவது வளருமா வளர்றத்துக்கான அறிகுறி இருக்கா வளருமா வளராதா அப்படின்னு ஒரு ஆனால் டௌட்ல தான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா அது என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் மட்டும் எனக்கு வந்துட்டுருக்கு கண்டிப்பாக வளரும்தான் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப் வரமாட்டுக்குது ஆனால் எனக்கு வந்து செடி துளுத்து வந்துருச்சுனா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது பூ அதுலருந்து ஒரு பூ நான் பறிச்சா கூட அவ்வளோ ஒரு பெருமையாக நான் சந்தோஷமாக பறிச்சு வைப்பேன்